எங்க பள்ளியில் வந்து லைப்ரரி இருக்குது அங்கே வந்து நான் படிச்ச புக்கு வந்து சின்ன வயசில் வந்து மொதல் மொதலில் நான் படிச்ச புக்குன்னால் சிண்டர்லா உடைய காமிக்ஸ் புக் இருக்கும் அந்த புக் தான் வந்து நான் படிச்சிருக்கேன் அப்புறம் மலைவாய் ஏழுமலை அப்படின்னு ஒரு படம் ஒரு ஒரு கதை இருக்குது அந்த கதையும் நல்லா இருக்கும் அப்புறோம் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு இருக்கும் அது லைப்ரரியில் வந்து நியூஸ் பேப்பர் இருக்கும் அந்த நியூஸ் பேப்பரில் வந்து சிந்துபாத் கதை இருக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் படிச்சுருக்கோம் ஆனால் வந்து அத நான் முழுதா முடிக்கல சின்ன வயசில் இன்னும் வந்து வந்து எனக்கு எப்படின்னா அந்த டாமஞ்சேரி மொதல் மொதலில் வந்து காமிக்ஸில் வந்தது அதை வந்து நாங்கள் வந்து இங்க்லீஷில் இருந்தது அந்த இங்க்லீஷ் புக்ஸெல்லாம் இருக்கும் அதை நான் படிச்சுருக்கேன் அதிலிருந்து தான் வந்து எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிற ஆர்வமெல்லாம் வந்துச்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்